சென்னை மொபைல்ஸ் கடையா ஸ்டோரா ஆ சாம்சங் கேலக்ஸி ஜெ செவன் ஃபோனு இருக்குதுங்களா ஓ அது ஆமாம் ஜெ செவன் மாடலில் வேணும் ஸோ அந்த ஃபீச்சர்ஸெலாம் என்னென்ன இருக்குதுன் சொல்ல முடியுமா உங்களால் இஎம்ஐயில் வாங்கலாம்னு இருக்கேன் ஸோ இஎம்ஐ என்னென்ன ப்ளான் இஎம்ஐ இருக்குதுன் சொல்ல முடியுமா ஓகே ஆ ஓகே ஓக் ஓகே ஓகே எவ்வளோ எத்தனை மந்த் ப்ளான் வரும் ஓ ஓகே ஓகே ஓகே ஓக்

ஓ ஓகே ஓகே ஆ ஸ்டோரேஜ் எவ்வளோ வரும்

ஆ ஓகே ஓகே ஓகே இல்லை இஎம்ஐயிலே பண்ணிக்கிறோம் மேம் இஎம்ஐலேயே பண்ணிக்கிறேன் எப்படி ஸ்டோருக்கு வந்து வாங்கணுமா இல்லை நீங்கள் நான் ஆர்ட்ரு பண்ணால் நீங்கள் எனக்கு செண்ட் பண்ணிவிடுவீங்களா ஆ இருக்குது ஓகே சரி அப்போ நான் நான் வெப்சைட்லேயே ஆர்ட்ரு பண்ணிடுறேன் ஆ ஆ ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வே நான் வெப்சைட்லேயே ஆட்ரு பண்ணிடுறேன் ஆ க்ரெடிட் கார்ட் யூஸ் பண்ணி ஆட்ரு பண்ணி ம் தேங்க் யூ ஆமாம் ஆமாம் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் லிங்க் செக் பண்ணி செண்ட் பண்ணிடுங்க ஆ ஓகே செவன் டூ டபுள் ஸீரோ ஒன் ஒன் நயன் நயன் எயிட் எயிட் த்ரீ நய் நயன் எயிட் எயிட் த்ரீ ஆமாம் ஓகே ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க